பிரபஞ்சத்தில் மற்ற கிரகங்கள் உயிர்கள் இருக்குது இருக்குறாப்பிடி பழைய முன்னோர்கள் இதுகெல்லாம் சொல்லி இருக்குறாங்க ஆனால் நம்மளுக்கு இதைப்பற்றி எங்களுக்கு தெரியாது அதனால இப்போத்த கால இதுகளில் அதுகளை பார்த்து உயிரினங்கள் எல்லாம் இருக்குது விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் ஆராய்ச்சி செய்யறதில் அவங்களுக்கு எல்லா பா புதிய கிரகங்கள் அதைப்பற்றி இதுகெல்லாம் அவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதைப்பற்றி ஒன்று ஒன்று செஞ்சால் எதோ செல்லுகளில் இதுகளில் போட்டால் ஒரு படிச்சால் தெரியும் அந்த காலத்து மக்கள்களுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தவிய அவங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போதான் மக்கள்களுக்கு எல்லாம் படிப்பறிவு எல்லா இதுலையும் நல்லா இருக்குறாங்க அதனால விஞ்ஞானிகள் சொல்றதை ஒரு டிவியிலையோ செல்லுகள்லையோ எதோ ஒன்றுகள்ல சொல்லுறாங்க பிடிக்கிறாங்க அதனால அந்த குழந்தைகள் பார்த்து அதுகளில் எல்லாருமே புரிஞ்சிக்கிற இது இருக்குது நம்மளுக்கே இப்போதான் ஒன்று ஒன்று கேள்விப்பட்டுருக்குறேன் அந்த க காலத்தில் எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி நம்ம இந்த காலத்தில் இருக்கிற இது மாதிரி அந்த காலத்தில் இல்லை இல் இல்லைங்க அதனால இப்போ வந்து இருக்கிற பிள்ளைகள் அதில் சொல்றதை வச்சு எல்லாம் செல்லுகளில் இதுகளில் எல்லாம் பார்த்து நாம் எதோ ஒன்று புரிஞ்சிக்குறோம் படிப்பறிவே இல்லாதவங்களும் படிக்கிறதுக்கு அந்த செல்லுகளை பார்த்து இந்த கிரகங்கள் எதோ ஒரு ஒருத்தர் சொல்லுறது படிச்சவங்க இதுகள் எல்லாருமே சொல்லுறது எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டு புரிஞ்சிக்கிறோம் இப்போத்துல வந்து அப்போ வந்து சொல்லுறதுக்கு இதை எடுத்து சொல்லுறதுக்கு யாரும் இல்லை அதனால நம்ம வந்து அதை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுகளில் இருக்கிறோம் நாங்கள் அதனால இப்போ யாருக்கும் அது இப்போ தெரியாது இப்போத்த காலத்துகளுக்கு முக்கால்வாசி பேர்களுக்கு எல்லாம் எல்லாம் புரிஞ்சு மக்கள் சின்னதுலந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சு இருந்து இருக்குறாங்க